அதாவது வீட்டு குடும்பத்தில் ஆண்கள் பெண்களும் சரி சமமாக இருக்கணும் ஒரு வேலை செய்யறதுன்னா பெண்கள் மட்டும் செய்யக்கூடாது ஆண்களும் அந்த உதவி செய்ய வேணும் வீட்டில் எந்த வேலை எடுத்தாலும் ஆளுக்கு பாதி செஞ்சாதான் வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு வேலை செஞ்சா நீ ஏன் செய்யறன்னா அதை நீ செய்ய வேண்டாம் அவிங்க என்ன பண்ணுவாங்க பெண்கள் வந்து நானே எல்லா வேலையும் செய்கிறேன் ஏன் நீங்களும் கூட மாட வேலை செய்யலாம்ல அப்படிம்பாங்க அதனால் ரெண்டுபேரும் கலந்து வேலை செஞ்சாதான் வீட்டில் குடும்ப சந்தோஷமா இருப்பாங்க அதனால நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஆளுக்கு பாதி வீட்டில் என்ன இருந்தா இருந்தாலும் வீட்டில் சமையல் வேலை செய்யும் போது ஒரு காய்கறி அரிஞ்சு கொடுக்குறது ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறது ஆண்கள் சைடில் வீட்டில் பெண்கள் விளக்குறது கூட்டறது அதெல்லாம் அவங்க செஞ்சு செஞ்சுக்குவாங்க அதனால நாமளும் இதில் ஒரு பொறுப்பாக இருந்தால்தான் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமா இருக்க முடியும்